ஹலோ மேம் மேம் கேட்குதுங்களா மேம் என்னோட ஐடி கார்டு மிஸ் ஆயிடிச்சுங்க மேம் மேம் நான் பஸ்ஸில் போகும் போது பேக் ஒருத்தர்கிட்ட கொடுத்துருந்தேன் அவங்க ஐடி கார்டு நான் கழுத்துலர்ந்து கழட்டி பேக்கில் போட்ருங்கன்னு சொன்ன அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியிலங்க மேம்

ஓகேங்க மேம் என் ஃபிரண்டோட ரிலேட்டிவ்ன்னு சொன்னாங்க நான் அவங்ககிட்ட கேட்டுருக்கேன் அவங்க தேடிப் பார்க்குறேன்னு சொன்னாங்க மேம் ம் சரி மேம் எனக்கு ரெண்டு நாள் டைம் கொடுத்தீங்கன்னா அவங்க ரிட்டன் வந்து தந்தாங்கன்னா எனக்கு நியூ ஐடி கார்டு வாங்குறது ஆ அவசியம் இல்லேல்ல மேம் ஏன்னா இந்த ரெண்டு நாள்க்கோசரம் ஒரு புது ஐடி கார்டு வாங்குனால் அதுக்கும் அமௌண்ட் வீட்டில் கேட்டேனா தரமாட்டாங்க ஒரு ரெண்டு நாள் மட்டும் எனக்கு பர்மிஷன் கொடுங்க மேம் ஓகேங்க மேம் மேம் எங்கள் டிப்பார்ட்மெண்டில் ஆல்ரெடி இன்ஃபார்ம் பண்ணிட்டேங்க மேம் அவங்க வந்து உங்களை ரெஃபர் பண்ண சொன்னாங்க அதான் உங்கள்கிட்ட கேட்டுவிட்டு ஆமாங்க மேம் ஓகேங்க மேம் ஃபோட்டோஸ் எல்லாம் நான் கோ நான் போய் ஆஃபீஸில் கொடுத்தர்லாங்களா ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ரெண்டு நாளில் முடியலிங்னா நான் புதுசாக அப்ளே பண்ணிக்கலாங்களா ஓகேங்க மேம் மேம் புது ஐடி கார்டு வரக்கு ஒன் வீக் ஆகும்ங்ளா இல்லை டைமிங் மேம் அதுவரைக்கும் எனக்கு ஐடி கார்டு இல்லைனா கேடில் இந்த லேபில்லான் அலோவ் பண்ண மாட்டாங்களே ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் தேங்க் யூ மேம்